நாங்கள் மாடு பசு மாடு நிறையா மாடு ஒரு எட் ஏழு எட்டு மாடு வச்சுருந்தோம் அதில் இந்த ஒரு மாடு நல்லா பாலு கறக்கும் அந்த மாதத்துல மூணாயிரம் நாலாயிரம் சம்பாதிச்சி கொடுக்கும் இடையில அரை லிட்ரு கால் லிட்ரு கொண்டு கொடுப்பேன் அதை வந்து நான் ஏதாவுது செலவுக்கு வச்சுக்குவேன் அந்த மாட்டுக்கு வந்து மாதத்துல வர வருமானத்தை வச்சு தீவனம் வாங்கிக்குவோம் கோதுமை தவிடு வாங்கிக்குவோம் எள் புண்ணாக்கு வாங்கிக்குவோம் கடலை புண்ணாக்கு வாங்கிக்குவோம் அப்புறம் வந்து பருத்திக் கொட்டை வாங்கிக்குவோம் இதெல்லாம் வாங்கி நம்மளாக மாட்டுக்கு நல்லா உரமா நல்லா போ போட்டு மாடை நல்லா கொழு கொழுன்னு ஆக்கிடுவோம் அந்தமாதிரி மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும் மேய்ச்சலுக்கு நல்லா புல்லு கில்லு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வரும் இங்கே வந்தோடன்னே எல்லாம் கழுனி கிழுனி எல்லாம் அதுக்கு வேண்டியதை காய்கறிங்கள் அது இதுன்னு கண்டது கடையது எல்லாத்தையும் போட்டு மாடை நல்லா பெருக்க வச்சுருவோம் அது எல்லாம் எங்கள் வீட்டுக்கார் செய்வார் மாட்டுக்கு என்னான்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வார் இப்போது வைக்கல் கட்டு கட்டு கட்டாக வாங்கிப் போட்டு மாட்டுக்கு வச்சுருவோம் அதே மாதிரி அது மா பொழுதன்னைக்கும் அது எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு சாய்ந்தரம் தான் வரும் சாய்ந்தரம் வந்தோன்னே கட்டிப் போட்டுட்டு அதுக்கு மத்த தி இது வைக்கோல்லாம் போட்டுவிட்டு இந்த தக்காளி காய்கறிங்க இதெல்லாம் போடுவோம் போட்டுவிட்டு கழனி வச்சி தவிட போட்டு அதை கலக்கி வச்சு அதை குடிக்க வச்சுட்டு நல்ல இதாக ஆகி பால் நல்லா சுரக்கும் நல்லா பால் கறந்து கொடுப்போம் இந்த தீவனமெலாம் கொடுக்கறதுனால தான் பால் நல்லபடியாக நல்லா கறந்து அஞ்சு லிட்ரு நாலு லிட்ரு மூணு லிட்ரு இப்படி கறக்கும் நான் காலையில் கொஞ்சம் அதிகமாக கறக்கும் சாயந்தரத்துல கொஞ்சம் கம்மியாக கறக்கும் அதை கொண்டு போய் சாய்ந்தரமும் காலையிலையும் அது ஏன் வீட்டுக்காரரு போனாலும் போவார் இல்லை நான் போனாலும் போய் மாட்டுக்கு வேண்டியது எல்லாத்தையும் பாலெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம் மாடு இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த தொ தொல்லையும் இல்லை நல்லா இருந்தோம் நாங்கள் இந்த மாடு ஒரு ஏழு எட்டு மாடு இருந்துச்சு எல்லாத்தையும் கொடுத்தாச்சி எல்லாம் கறவை மாடு தான் எல்லாம் கன்று போட்டு எல்லாம் நல்லா பால் கறந்த மாடுங்க தான் எல்லா மாடும் பால் கறந்தது அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு மாடு தான் பசு மாடு தான் நல்லா பால் கறந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதுங்க ஊட்டச்சத்து எல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வீடு வீடாக போய் கழனி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் மூட்டை மூட்டையாக கோதுமை தவிடு வாங்கி போடுவோம் ஒரு ஒரு பத்து கிலோ பயஞ்சு கிலோ பருத்திக் கொட்டை வாங்கி போடுவோம் அதேமாதிரி என் மருமகள் வீட்லேருந்து இந்த புண்ணாக்கு வரும் இந்த புண்ணாக்கு ஒரு பத்து கிலோ பயஞ்சி கிலோ கொண்டாந்து கொடுப்பாங்க அதெலாம் ஊற வச்சு மாட்டுக்கு கொடுப்போம் அது நல்லா பால் கறந்து எங்களுக்கு நல்லா லிட்ரு கணக்கில் எங்களுக்கு காசு சம்பாதிச்சி கொடுத்தது இப்போ எல்லா மாடுங்களும் இப்ப இருக்கிறதுலையே ரெண்டு மாடு தான் இருக்குது அதுவும் ஒன்று சினையா இருக்குது அது இன்னும் ரெண்டு மாதத்துல கன்று போட்டுரும் அது பால் கறந்தாலும் எங்களுக்கு அதுக்கு தான் இப்போ ஊட்டச்சத்து கொடுத்துட்ருக்குறோம் அது நல்லா சாப்பிடும் நல்லா கஞ்சி கழனி இந்த கோதுமை தவுடு இது எல்லாத்தையும் வச்சு மாடை நல்லா பெருக்க வச்சுட்டோம் அது நல்லா பெருசாயிருச்சு இப்போ வந்து அது இன்னும் ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துல கன்று போட்டிருச்சின்னா எங்களுக்கு வந்து பால் கறக்கும் அம்மா இரநூறுக்கு மேலே வந்துருச்சு